நான் ஒரு விவசாயக் குடும்பப் பெண் தான் எங்கள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கனா தேங்காயை வந்து எடுத்து விற்பாங்க ஒரு தேங்காய் பத்து ரூபாய்க்கு மேலே இதுவரைக்கும் போனதே கிடையாது எத்தனையோ டைம் விற்றிருக்கோம் ஆனால் பத்து ரூபாய்க்கு மேலே போனதே இல்லை அதே தேங்காயை அடுத்த நாளே கடையில் போய் வாங்கப் போகும்போதே இருவது ரூபாய்க் கம்மியாக வாங்கிறதே இல்லை அதாவது ஒருத்தருகிட்டருந்து வாங்கிட்டு போய் இத்தனைக்கும் மட்டை அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்து அதோட தேங்காய் பதத்துக்கு ஆனதுக்கப்புறம் போட்டு அந்த தேங்காயோட மட்டையெல்லாம் விரிவாக்கி வெறும் தேங்காயை கொடுக்கறக்கு அவங்க பத்து ரூபாய்க்கு மேலே வாங்க ஒத்த பைசா கூட அதிகமாக வாங்க மாட்டாங்க அந்த தேங்காய்க்கு ஆனால் அதே தேங்காயை ஒன்றுமே பண்ணாமல் திருப்பி கொண்டு போய் அடுத்த நாளே வைச்சு அது ஒரு நாள் டைம் ஆனாதுக்காக இருவது ரூபாய்க்கு கம்மியாக கொடுக்க மாட்டாங்க இதில் கிட்டத்தட்ட அதில் பத்து பத்து ரூபாய்க்கு அவங்களுக்கு லாபம் என்னதான் ஒரு செலவு இருக்கட்டும் வாங்கிட்டு போன செலவு ஒரு பெட்ரோல் செலவு டீசல் செலவு என்னவோ செலவு இருக்கட்டும் ஒரு தேங்காய்க்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டு ரூபாய்க்கு மேலே செலவே ஏற்படாது அவங்க வாங்கிட்டு போறதில் ஆனால் ஒரு விவசாயி குடும்பத்துலிருந்து ஒரு பெண்ணாக சொல்கிறேன் அதில் வ நம்ம அதையே சிறுசிலருந்து பாதுகாத்து பொத்தி பொத்தி வளர்த்து வளர்த்து அது கன்று ஈன்றதுக்கு அப்புறம் தண்ணி விட்டு காலையில் ஒரு டைமு சாயந்தரம் ஒரு டைம் தண்ணி விட்டு அதையை பார்த்து பார்த்து வைச்சு வளர்த்தி அந்த தேங்காய் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இளநீருக்கும் போடாமல் தேங்காய் பதத்துக்கும் முத்தின பதத்தில் போட்டு அதேமே மரம் ஏற தெரியாமல் இன்னொரு ஆளுக்கு வேறு வைச்சு அதுக்கொரு கூலி கொடுத்து வளர்த்தி அந்த ஆளை ஏற்றி அந்த தேங்காயை போட்டு மட்டை வாங்கி உரித்து கையெல்லாம் காப்பு காய்ச்சி விற்கிறாங்க விவசாயியாக இருந்து ஆனால் நோகாமல் ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போய் பத்து ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்கிட்டு போவாங்க அங்கே போய் கடையில் இருவது ரூபாய்க்கு கம்மியாக கிடைக்காது மனசளவில் ரொம்ப கஷ்டமாகும் ஒருருவா ரெண்டு ரூபா லாபம் வைக்கலாம் தப்பில்ல கடைசிக் அஞ்சு ரூபா வைக்கலாம் அநியாயத்துக்கு பத்து பதினைஞ்சி ரூபா லாபம் வைச்சு விற்கிறாங்க அதெல்லாம் பார்க்கம்போது தான் இடைத்தரகர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதிலருந்து மீண்டு வருவதுக்கு எப்போது வாய்ப்பு கிடைக்குன்னு தெரில கிடைக்கும்போது நல்லது